ஹலோ யார் வெளில நிற்கிறீங்க உள்ளே வாங்க ஆ யா உள்ளே வாங்க ஓகே சந்தோஷம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஓகே ஓகே ஓகே சந்தோஷம் ஃபோர் நைன்ட்டி வாங்கியிருக்காங்களா ஓகே எந்த குரூப் எடுக்கணும்னு நெனைக்கிறாங்க பயோ மேக்ஸ் இருக்குது பயாலஜி இருக்குது ஆ கம்ப்யூட்டர்ஸ் மேக்ஸ் இருக்குது அப்பறம் ஹோம் சைன்ஸு அப்படி காமஸ் குரூப் இது எல்லாம் இருக்குது பேசிக்காக ஆ உங்கள் பொண்ணுக்கு வந்து பொண்ணு தானே ஆ உங்கள் பொண்ணுக்கு வந்து பயோ மேக்ஸ் வந்து சூட்டபிளா இருக்கும் அதான் ஃபர்ஸ்ட் குரூப்பு ஸோ நீங்கள் அதுலேயே அவங்களை ஜாயின் பண்ணிவிடலாம் ஓகே ஆ ஹாஸ்டலில் இருக்கணும்னா வந்து அதுக்கு நல்லா கிளீனாக இருக்கும் ஹாஸ்டல் இங்கே ஹைஜீனிக்காக இருக்கும் ஃபுட் எல்லாம் ஸோ பயப்பட வேண்டாம் நல்ல செக்கியூரான ஹாஸ்டல் இருக்குது நாங்கள் புரோவைட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் விட்டுட்டு போணும்லாம் கவலைப்பட வேண்டாம் காமனாக ஒரு மொபைலு ஃபோனும் இருக்குது ஸோ அவங்க உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணணும் அப்படி நெனைச்சாங்கன்னா நாங்கள் மொபைலும் வந்து ஆபீஸ் ரூமில் இருக்குது அவங்க வந்து அவங்க பேசிவிட்டு போகலாம் எப்போது வேணுனா ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிலிட்டீஸ்லாம் இருக்குது ஃபீஸ் ஸ்டக்ச்சர் அப்படினு பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு இல்லாமல் ஹாஸ்டலுக்குன்னு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் வரும் உங்களுக்கு ஒரு செமஸ்ட்டருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ்ன்ற மாதிரி வரும் வித்து ஃபுட்டோடு ஓகே வேறு ஆ ஒரு நிமிசம் இந்த ஸ்கூலில் என்ன புரொசிஜருன்னு சொல்லிடுறேன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று எழுத வேண்டியது இருக்கும் ஆ அந்த என்ட்ரஸ் எக்ஸாம் வந்து இவங்க பயோ மேக்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க அதை எழுதிட்டு எழுதினத்துக்கு அப்புறம் தான் குரூப்பாக அவங்க எதை எடுக்கலாம் அப்படினு பிரிப்போம் ஓகேங்களா அது அவங்க எழுதினதுக்கு அப்பறம் நீங்கள் வந்து ஃபார்ம் ஒன்று வெளியே இருக்கும் வெளியே வைச்சுருப்பாங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி சர்ட்டிஃபிக்கேட் போட்டோ இதல்லாம் நீங்கள் எடுத்துட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினதுக்கு அப்பறம் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுற புரொசிஜர் இருக்குது ஸோ நீங்கள் அதுக்குள்ளே மார்க்ஷீட்டும் வந்துடும் மார்க்ஷீட்டு டிசி போட்டோ அப்பறம் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு காப்பி எடுத்துக்கங்க ஃபைவ் அஞ்சு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் கொண்டு வந்துடுங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு எந்த குரூப்னு தெரிஞ்சோடனே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஃபைல் பண்ணி இங்கே ஆஃபீஸ் ரூமில் கொடுத்துடுங்க சரிங்களா ஃபீஸும் அப்பயே பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே உங்களோட மொபைல் எல்லாத்தையும் ஆஃபீஸ் ரூமில் கொடுத்துட்டு போங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னைக்குன்னு அலாட் பண்ணுற அன்றைக்கு சொல்வாங்க நீங்கள் அன்றைக்கு உங்கள் டாட்டர கூப்ட்டு வந்துடுங்க ஓகேங்களா தேங்க்யூ